இந்த சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கனா அவங்க எங்கே சுற்றுலான்னு ஒன்று வந்துட்டால் எங்கள் ரூமை இது பண்ணிட்டால் அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு நாங்கள் தான் பார்த்துக்கணும் அவங்களுக்கு காலையில் பார்த்திங்கனா அவங்க டிஃபன் தான் சாப்டுவாங்க டிஃபன் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கனா இந்த மீல்ஸு இந்த ஒயிட் ரைஸு சாதம் வகையை சார்ந்தது நாங்கள் மத்தியானம் கொடுக்கணும் அப்பறம் நைட்டு பார்த்திங்கனா அவங்களுக்கு அதான் நைட்டு நாங்கள் டிஃபனும் தருவோம் ஒரு சிலர் டிஃபன் கேட்பாங்க ஒரு சிலர் இந்த பரோட்டோ சிக்கன் ரைஸு அதுமாரி கேட்பாங்க அவங்களுக்கு அவங்க என்ன கேட்கறாங்களோ அது நாங்கள் அவங்களுக்கு பண்ணிக் கொடுக்கணும் அ ப் பாத்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்க சொல்லிட்டா நாங்கள் தான் செய்வோம் அதை நம்ம எந்த கடையிலேயும் ஆட்ரு பண்ண மாட்டோம் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை வந்து அந்த நேரத்தில் நாங்கள் இந்த சமையல் மாஸ்டர் வச்சு செஞ்சி கொடுப்போம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரத்துக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவினை நாங்கள் அளி அளிக்கிறோம் இதன் மூலம் இதன் மூலம் அவங்களுக்கு ஏன் இதன் மூலம் பார்த்திங்கனா அவங்க எங்கள் சுற்றுலாவே சுற்றி பார்க்க வருவாங்க